கிராமப்புறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிகமாக வந்து பாட்டி வைத்தியத்தை தான் பின்பற்றுவோம் காரணம் நிறையப் பேர் வந்து அந்த இப்போது நகரத்திலலாம் வேலைப் பார்ப்பாங்க பார்த்தா லீவுக்கு வீட்டுக்கு வருவாங்க லீவ் வீட்டுக்கு வரும் பொழுது எந்த வைத்தியத்தை அதிகமாக அம்மாக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னாக்க பாட்டி வைத்தியத்தை தான் கேட்பாங்க ஏன்னால் அது உடனே உடனே ஒரு ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணக்கூடியதாக எது இருக்குதுன்னா பாட்டி வைத்தியம் இருக்கும் அதை தான் நம்ப வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவோம் தொண்டை வலிக்கு வந்து பயன்படுத்த மருந்து எதை பயன்படுத்துவாங்கனாக்கா மிளகைப் பயன்படுத்துவாங்க மிளகு இஞ்சி புதினா இது மாதிரி துளசி இதெல்லாம் வந்து தொண்டை வலிக்கு வந்து பயன்படுத்துவாங்க ஏன் தொண்டை வலிக்கு பயன்படுத்துறாங்கன்னால் அதெல்லாம் வந்து உடனே ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கும் தொண்டை வலி வர்றத்துக்கு முக்கிய காரணம் அது ஏதாவது ஒரு வைரஸோடய தாக்கமாக இருக்கும் அந்த வைரஸை வந்து அழிக்கணும் அப்படிங்கறத்துக்காக நம்ம த மு பெரியோர்கள் வந்து எதைன்னா இஞ்சிப் பூண்டு இது மாதிரி எளிமையாக செரிமானம் கொடுக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள்களை வந்து சொல்லுவாங்க பொ வந்து மிளகை பயன்படுத்தும் பொழுது அந்த தொண்டைக் கரகரப்பு இதெல்லாம் வந்து நீங்கி சளியெலாம் வந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு தீர்வை வந்து இந்த மிளகு வந்து நமக்கு கொடுக்கும் இதுதான் வீட்டு வைத்தியத்தில் தொண்டை வலிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து